ஹலோ ஆ நான் டே ஆ ஹாய் டேட்டா என்ட்ரி ஜாப்புக்காக நான் நிறைய பேர் சஜ்ஜஸ் பண் நீங்கள் ரெஜி நீங்கள் ஜாபுக்கு வந்து ரெஃபர் பண்ணீங்க ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஓகே சரி நீங்கள் என்ன படிச்சுருக்கிங்க சரி ஓகே நீங்கள் டைப்பிங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டிங்களா இல்லை டைப்பிங்கெல்லாம் தெரியாதா உங்களுக்கு ஓகே நீங்கள் எதுக்காக வேலையை விட்டுவிட்டு இந்த டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கிங்க சரி ஓகே இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ஸோ உங்கள் கிட்டே இன்டர்னல் கனெக்ஷன் லேப்டாப் எல்லாமே இருக்கா இல்லை ஒய்ஃபைவ் கனெக்ஷன் எதுனால் ப்ராப்ளமாக இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் சஜ்ஜஸ்ட் பண்ணுறோம் ஆ சரி ஓகேங்க உங்களுடைய ஜாபுடைய டைம் வந்து மார்னிங் டென் ஓ க்ளாக்கில் இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரையும்தான் மத்தியானம் ஒன் ஹவர் ப்ரேக் இருக்குது உங்களுக்கு ட்வெல் டு ஒன் ஓ க்ளாக் வரையும் உங்களுக்கு ப்ரேக் கொடுப்போம் நாங்கள் நாங்கள் கொடுக்குற எல்லா ஒர்க்கும் நீங்கள் எங்களுக்கு கரெக்ட் டைம் நீங்கள் முடித்து தந்துடணும் ஆ அதுக்கு சம்பளம் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் நாங்கள் டேட்டா டேட்டா என்ட்ரி ஜாப் தான் கொடுப்போம் நீங்கள் வந்து நாங்கள் க்ளைண்ட்டோடய எல்லா டீடெயில்ஸ் பற்றி நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அது எங்களுக்கு என்ட்ரி பண்ணி தரணும் நீங்கள் ஒரு இன்ட்ரிவ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் நீங்கள் வந்து நேரில் வந்து அட்டன் பண்ணணும் நாங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் வந்து நேரில் வந்து அட்டன் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீடெயில் நாங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் அதை என்ட்ரி பண்ணி நீங்கள் எங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருந்திங்கன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எதுனால் டவுட் இருக்கா இந்த ஜாப்பில் எதுனால் வேறு எதுனால் டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஆ ஓகேங்க நான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு சில கொஷ்டீன்ஸ் அண்டு அட்ரஸ் எல்லாமே ஜாபோடய டீடெயில்ஸ் எல்லாம் செண்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ம் வெல்கம்